என்ன கேள்வி கேட்டிங்க ரொம்ப தூரம் வந்து நம்ம பயணம் செஞ்சா என்னென்ன எடுத்துப்போ எடுத்துகிட்டு போவீங்க என்னென்ன தயாரிச்சு வச்சுப்பீங்க அதெல்லாந்தானே கேட்டிங்க நான் மொதலில் துணி எடுத்து வச்சுப்பேன் அப்புறம் பல் விளக்குறத்துக்கு அது அது ரொ அது இல்லைன்னா நம்பளுக்கு வாயெல்லாம் நாறும் ஸோ அதனால பல் விளக்கறத்துக்கு இது எடுத்து வச்சுப்பேன் அப்புறம் தண்ணி எடுத்து வச்சுப்பேன் தண்ணிதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நம்ப வாழ்க்கையில் அது இல்லைன்னா நம்பளுக்கு எதுவும் ஓடாது நம்ப மயக்கம் போட்டு விழுகிறோன்னாக்கூட நம்மளுக்கு ஃபஸ்ட்டு தண்ணிதான் வந்து இது பண்ணும் யு தண்ணிதான் நம்ப பயன்படுத்துவோம் எதுனாலும் தண்ணிதான் நாம் பயன்படுத்துவோம் தண்ணி இல்லைன்னா ரொம்ப அதுவும் நம்ப பயணிக்கிறப்போ நம்மளுக்கு தண்ணிதான் ரொம்ப இதாக இருக்கும் சாப்பிட்றதுக்கூட வந்து நம்பளுக்கு அடுத்தது நம்ப தண்ணிதான் ரொம்ப முக்கியமாக பயன்படுத்துகிற ஒன்று அதனால நீங்கள் அதை எவ்வளோ எடுத்துகிட்டு போனாலும் அது பிரச்சினையே இல்லை அது வந்து நம்ம எங்கே கிடைக்கும் எங்கே கிடைக்காதுன்னு நம்பளுக்கு தெரியாது அதனால நம்ம எடுத்துகிட்டு போய்ட்டோன்னால் நம்ப பக்கம் எந்த வித பிரச்சினையும் இல்லாமல் இருக்கும் அப்பறம்மேட்டு அங்கே வாங்குறது இங்கே வாங்குறது அந்த தண்ணி நல்லால்லை இந்த தண்ணி நம்பளுக்கு சேராது அப்படின்னு நிறையா விஷயம் இருக்கும் நம்பளுக்கு அது நம்ப உடம்பு என்ன இது அப்பிடின்னு நம்பளுக்கு தெரியாது அதனால நம்ம தண்ணி எடுத்துகிட்டு போயிட்டோன்னால் நம்பளுக்கு அது பிரச்சினை இல்லாமல் இருக்கும் ஆ யாருக்கும் எந்த பிரச்சினையும் இல்லாமல் இருக்கும் வேறு அங்கே யாரும் தண்ணி எடுத்துகிட்டு வர்லைனாலும் அவர்களுக்கும் நம்ப தண்ணி கொடுத்து நம்ப வந்து அவர்களுக்கும் நம்ப உதவி செய்யலாம் அந்தமாதிரி நிறையா விஷயம் இருக்குது அப்புறம்மேட்டு நிறையா பேர் வந்தாங்கன்னால் அவர்களுக்கும் வந்து ஏதாவது வேணுன்னால் நம்மக்கூட நிறையா பேர் வராங்க அப்படின்னா அவர்களுக்கு ஏதாவது வேணுன்னால் அவர்களுக்கு ஏதாவது வந்து நம்ப வாங்கித்தரலாம் இல்லை வந்து அவர்களே எடுத்துகிட்டு வரேன்னு சொன்னாங்களா ஓகே இல்லை வந்து அவர்களே வச்சுருக்கேன் இல்லை வாங்கிக்கிறேன் அப்பிடின்னு சொன்னாலும் சரி ஏதோ ஒரு உதவி மனப்பான்மை அந்த இதில் வந்து நீங்கள் வந்து கேட்கணும் இந்தமாதிரி ஏதாவது வேணுமா அப்டி சொல்லி கேட்கணும் அப்புறமேட்டு அப்படி கேட்டுவிட்டு அவங்கள் ஏதாது வேணாம் அப்டின்னு சொல்லிட்டாங்கன்னா சரி இல்லை வேணும் அப்படின்னாங்கன்னா வாங்கி தாங்க இல்லை வேணாம் அப்படின்னாங்கன்னா விட்டிருங்க அவர்களே வாங்கிக்கிறேன் அப்டின்னு சொன்னாங்கன்னால் விட்டிருங்க அப்புறமேட்டு அவர்களுக்கு ஏதாவது அதில் நடுவில் ஏதாவது உடம்பு சரியில்லை அப்படின்னா ஏதாவது மாத்தரை அப்படின்னா ஏதாவது உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா அது கொடுங்க வாந்தி மாத்தரை உங்களுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லை வாந்தி மாத்தரை அதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க அது மாத்தரை ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் மாத்தரை வந்து எந்த டைமில் வந்து உ உதவலைனாலும் ஒரு சில நேரத்தில் உதவும் அதனாலே மாத்தரை எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது மாத்தரை வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு உதவல்லைனாக்கூட வேறு யாருக்காவது கூட உதவலாம் அது வந்து சொல்ல முடியாது இதே காய்ச்சல் இல்லை வேறு ஏதாவது இல்லை டை வாந்தி பேதி இல்லை ஏதாவது அந்தமாதிரி இருந்துச்சுன்னா அந்தமாதிரிக்கூட உதவும் அப்புறம் அலங்கார பொருட்கள் எடுத்துப்பேன் நான் அலங்கார பொருட்கள் எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அது ஏன் வாழ்க்கையில் அப்புறம் அது இல்லைன்னா எனக்கு பொழப்பு ஓடாது அது இல்லைன்னா எனக்கு ஒரு தைரியமாகவே இருக்காதுன்னு சொல்லலாம் அப்புறோம் இ இரண்டு சக்கர வாகனம் எடுத்துக்கிறீங்கன்னா அப்படின்னா இல்லை இரண்டு சக்கர வாகனம் எடுத்துக்கிட்டிங்கன்னால் அதில் வந்து நீங்கள் உங்கள் காற்று இருக்கா இல்லை ஏதாது இருக்கா இல்லை ஏதாது பிரச்சினையா அப்படி வண்டியில் ஏதாவுது பிரச்சினையான் பார்க்கணும் அப்படி பார்த்துட்டுதான் வண்டியே எடுக்கணும் அப்புறமேட்டு ஆவணங்கள் அந்த இதெல்லாம் ஏதாது முக்கியமான ஆவணங்கள் ஆவணங்கள் அதெல்லாம் இருக்கா அப்பிடின்னு பார்க்கணும் அதெல்லாம் இருந்துச்சுன்னா பிரச்சினை இல்லை அதெல்லாம் இல்லைன்னா அப்புறோம் நடுவில் எங்கேயாது வந்து பிடிச்சாங்கன்னா அதுவும் பிரச்சினை நம்பளுக்கு அதுவும் பார்த்துக்கணும் நம்ப அப்புறம் விதிமுறைகளை கவனிச்சு பா பார்த்து பத்திரமா போயிட்டு வரணும் எந்த வித சண்டைக்கும் நம்ம வந்து ஈடுபடக்கூடாது நம்ப அதுக்கப்புறமேட்டு என்ன சொல்வது நாம் ப்ரே பண்ணிட்டு போனால் நம்பளுக்கு வந்து நிம்மதியாக போயிட்டு வந்துடலாம் அப்புறம் பாட்டு கேட்டுகிட்டே பாட்டு பாடிகிட்டே அப்படியே வந்து நம்ப சந்தோஷமாக போயிட்டு சந்தோஷமாக வரலாம்